ஆ நீங்க சொல்கிற இடோம் எல்லாம் எல்லாமே நடக்குது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து தமிழ்நாடுல வந்து நம்ம கபடி எடுத்துக்கலாம் கபடி எடுத்து நம்ம தமிழ்நாடு விளையாட்டாக கூட வெச்சுக்கலாம் அது வைக்க முடியாது இருந்தாலும் க கபடியை நிறைய பேர் விளாடுவாங்க ஜல்லிக்கட்டு எல்லாமே போராட்டத்துக்கப்புறோம் தான் எல்லாமே நடந்துச்சு இன்னும் இதே மாரி நிறைய விளாட்டுகள் வருனுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்புறோம் டோர்னமெண்ட்டு எல்லா எங்கே எந்த பக்கம் போனாலும் டோர்னமெண்ட் கூப்பிட்டு போங்க இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் தோன எல்லாமே நடக்குது இப்போ திருப்பூர்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னால் மேக்ஸிமம் ஆனவங்க வந்து கபடி கிரிக்கெட் எல்லா கேமுமே விளாடுவாங்க இப்போ நேஷ்னல் கேமே ஹாக்கின்கிறாங்க ஆனால் ஹாக்கி யாரும் இப்போ விளாடுறதை நான் பார்க்கறதே இல்ல ஹாக்கி ஹாக்கினாலே இப்போ யாரும் விளாடுறதே இல்லை அதனாலே அது கொஞ்சம் விளாடுகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கும் நம்ம இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி வெச்சு ஜெயிக்காட்டி கூட பரவாயில்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு கூட வரலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இது ஒரு பிரச்சினையும் இல்லை அப்புறோம் நிறைய இடம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்புறம் இடுவாய் போகலாம் இடுவாயில் ஒரு ஆர்மி ஆர்மி இல்லைன்னா நேவி இந்த மாதிரி ஏதாச்சி ஒன்று கட்டலாம் கட்டி நம்ம கண்காட்சி மாதிரி இப்போ இடுவாய்லையும் இப்போ ஒன்று இருக்குது அங்கே பத்துருவா தான் டிக்கெட்டு ஆனால் அதுக்கும் மேலே ஒர்த்தாக இருக்கிற பொருள் வந்து உள்ளே நம்ம போய் பார்ப்போம் இல்லை இல்லையா இதே மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டு சார்ந்த மாதிரி நிறைய க்ளப்பு இந்த மாதிரி கவுர்மெண்ட் சார்பில் இருந்து பண்ணி கொடுத்தாங்கனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிடில் க்ளாஸில் இருக்கறவுங்க எல்லோருமே இந்த விளாட்டுக்கு வந்து கலந்துக்குவாங்க ஏனால் தெறமை இருந்தும் நிறைய பேர் வராமல் இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் கவுர்மெண்ட் தமிழ்நாடு கவுர்மெண்ட் தான் பஞ்சாபில் குஸ்தின்னு சொல்கிறீங்க பஞ்சாப் குஸ்தி தான் அங்கே அங்கே நடக்கிறது ஆனால் திருப்பூரில் நீங்கள் குஸ்தி பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அந்த மாநிலத்தில் தான் அவங்க விளாடுவாங்க அதே மாதிரி மாநிலம் மாநிலம் விட்டு வெளாடுற மாதிரியும் கூட நீங்கள் அரசாங்கம் இது பண்ணி தரலாம் இன்னும் நெறைய வெளாட்டு இருக்குது சுருளி இருக்குது கத்தி சண்டை இருக்குது இது எல்லாமே நம்ம கலாச்சாரம் அடிமுறை இருக்குது இது எல்லாமே இருக்குது தமிழில் ஆனால் யாருமே அது இப்போ கற்றுக்கறது இல்லை கா சொல்லி தரவும் இப்போதைக்கு ஆள் யாரும் இல்லை அந்த ஜென்ரேஷனெலாம் போயிடுச்சு இப்போ இருக்கற ஜென்ரேஷன் வேறு அது எல்லாமே போயிடுச்சு அதனாலையே அது ஒரு மிகப்பெரிய தொழிலாக நான் வந்து அடைய நமக்கு அதனால ஒரு பிரச்சினையும் இல்லை ஆனால் நம்ம இங்கே இப்போ எல்லாமே பாக்சிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலிஷ் மாதிரி இப்போ தமிழ்லிருந்து இங்கிலிஷ் வ வந்த மாதிரி தமிழ் மொழிலருந்து இங்கிலிஷ் மொழி வந்த மாதிரி தமிழ் கலையில் இருந்து இப்போ ஒரு இங்கிலிஷ் கலை மாதிரி வந்திருக்கு எல்லாமே அது மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய விஷயமாக் தான் இருக்குது அது நான் அது ஓ அதனாலே மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறாங்க வேறு அது அதுக்கு மேலே இரு சுருளி இந்த மாதிரி கராத்தே சுருளி கம்பி அப்புறோம் வந்து நிறைய இருக்குது இன்னமும் நிறைய விளாட்டு விளாடுறவங்க விளாடுகிறோம் அப்புறோம் இன்னமும் இன்னும் கொஞ்சம் கவுர்மெண்ட் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் இடம் ஒதுக்கி தந்து இந்த மாதிரி நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு அதை பொறுத்த அளவுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணலாம்